ஆ ஆமாம் மேடம் ஆ ஆமாம் ஆமாம் மேடம் மயிலாடுதுறையில அம்மா இருக்கு சரி ஆ எத்தனை பேர் மேடம் ஆ அவைலபில் தான் மேடம் எத்தனை பேர் நீங்கள் போகனும் அதை சொல்லுங்கள் அதற்கு தகுந்தமாதிரி காசு சொல்லுறன் நான் உங்களுக்கு நாலு பேராக ஓகே ஓகே மேடம் பார்த்திங்ன்னா இங்கே ஃபார்ட்டி பைவ் மினிட்ஸ் ஆவும் மேடம் நாங்கள் இங்கேருந்து போகறத்துக்கு நமக்கு ஆ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ரேட் வரும் உங்களுக்கு ஃபார்ட்டி பைவ் கிலோமீட்டர் வரும் ஒரு நாள் வாடகை தான் மேடம் அந்தமாதிரிதான் கேட்குறாங்க ஆ பேட்டா காசு ஒருத்தவங்க ட்ரைவருக்கு பேட்டா காசு கொடுத்துட்னும் நூறுரூபா ஆ புட் வந்து மதியானம் அப்படி இருந்துச்சுன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துடுங்க நைட் மட்டும் ஆ கோவில்லாம் திறந்துருக்கும் மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட் ஒம்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் நீங்கள் பார்க்கலாம் நல்லா இருக்கும் நான் ஏசி காரே உங்களுக்கு இது பண்ணவா மேடம் ஓகே ஓகே ஓகே மேடம் நீங்கள் ஒரு ஆமாம் ஆமாம் ஒரு செவன் செவன்ஃபிப்டி அட்வான்ஸ் பண்ணிவிடுங்க ஆமாம் ஆமாம் இதான் ஜிபே நம்பர் தான் எனக்கு அனுப்பிவிடுங்க ஓகே ஓகே மேடம் ஃபைவ் பார்ட்டி பைவ்க்கு நான் அங்கே இருப்பேன் கண்டிப்பாக ஓகே ஓகே மேடம்